டிவி பாக்கிறதுன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் கோவமாக இருந்தாலோ இல்லை டிப்பரெஸ்ஸுடா இருந்தாலோ இல்லை சோகமாக இருந்தாலோ நான் என்ன மைண்ட்செட்டில் இருந்தாலும் என்னை ஒரு ஹேப்பி விஷயத்துக் கூட்டிகிட்டு வரது டிவி தான் இந்த மாதிரி நான் ஹேப்பி விஷயத்துக்கு வரதுக்காண்டி எனக்கு பல இது டிவி ஷோஸ் சேனல்ஸு நிறையா எனக்கு வந்துவிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கு விஜய் டிவியில் வந்துவிட்டு கே பி ஒய் சேம்பியன்ஸுன்னு ஒன்று பார்ப்பேன் அது நல்லா நகைச்சுவையாக நல்லாயிருக்கும் எனக்கு ஏன்னா ஒரு சோகமான நிலமையில இருந்தேனா அதை பாத்தேன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும் சிரிப்பாக இருக்கும் நல்லா ஒரு திரில்லியண்ட்டா வந்து ஒரு நல்லா சீரியஸான ஒரு நிலமையில உள்ளதை பார்க்கணும்னா வந்துவிட்டு மனி ஹெய்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபாரின் மூவீஸு வெப் சீரிஸு இதெல்லாம் பார்ப்பேன் அது இன்னும் நல்லாயிருக்கும் பாட்டு கேட்பேன் படங்கள் பார்ப்பேன் இந்த மாதிரி நிறையா பார்க்கவும் தான் என்னை வந்துட்டு ஒரு டிப்ரெஷ்ஷன் மூட்லேருந்து வந்துவிட்டு ஒரு சந்தோஷமான நிலமைக் கொண்டு வரதே இந்த டிவி தான் அதனால் டிவி பாக்கிறது வந்துவிட்டு எனக்கு வந்துவிட்டு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிக்கும்